கொரோனா இந்த கொரோனா டைமில் பார்த்தீன்னா அநேக போக்குவரத்து நெரிசல் அநேக வந்து பிரச்சனை உருவாக்கப்பட்டது ஏனால் அது வந்து கொரோனாவினால பஸ்ஸில் போறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்ச்சி ஒரு பஸ்ஸில் ரெண்டு பேர் ஒரு பஸ்ஸில் ஒரு சீட்டில் ரெண்டு பேர் தான் இல்லை ஒரு ஆள் தான் உக்காரணுன்னு சொன்னாங்க அப்படே வெளியில் போனாலும் மாஸ்க்கு போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ச்சி எங்கேயும் போக முடியாத சிட்சுவேஷன் இந்த கொரோனா டைமில் எல்லோரும் வீட்டிலியே உக்காந்து வீட்டிலியே சும்மா சீரியல் பார்த்துன்னு இருந்தாங்க ஆனால் அந்தந்த கொரோனா டைமில் வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதேபோல் பார்த்தோன்னா வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அதை போக்குவா இது அப்படே மிஞ்சி போனால் வண்டியில் போணுன்னால் வண்டி வந்து போக முடியாத போலீஸ் அங்கங்கே நின்று எங்கே போகறீங்க எங்கேயும் போகாதீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி சொல்லி